என்னோடய நெகட்டிவ் எக்ஸ்பீரியன்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாக்கா நான் சமீபத்தில் என்னோடய பேரப் பிள்ளைய ஸ்கூலில் சேர்த்துனோம் சேர்த்த போது அவங்க ஸ்கூலில் வந்து புக்ஸு நோட்டு எல்லாமே வந்து கொடுத்தாங்க சரி ஒரு பேக் வேணும் ஆயா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டான் சரி வாங்கி கொடுக்கலாமேன்ட்டு வாங்கி கொடுத்தேன் வாங்கினா அந்த பேக்கு வந்து ரொம்ப ஒரு மாதிரி மோசமாக இருந்த மாதிரி இருந்தது அவன்கிட்ட அப்போயே சொன்னேன் குவாலிட்டி கம்மியாக இருக்கும் போல் இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு ஆனால் அவன் நல்லா இருக்குதுன்னு சொல்லி வாங்கிட்டான் அப்புறம் ய அது வந்து எனக்கு வந்து இது ஒரு நெகட்டிவ்வாக எனக்கு தெரிஞ்சது நான் இவ்வளோ நாளில் வந்து அது அந்த பேக் வாங்கினது தான் என்னோடய நெகட்டிவ் எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரி எனக்கு தெரிஞ்சுது